என்னுடைய தோழி வந்து ரொம்பவே நிறைய படிக்கணும்ன்னு அவர்களுக்கு ஆசை அவங்க வந்து ஒரு மருத்துவர் ஆகணும் ஒரு டாக்ட்ரு ஆகணும் அப்படிங்கிறது அவளுடைய சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை அவள் என்னென்னா அவள் என் கூட ஸ்கூலில் படித்தா அந்த பொண்ணு அவங்க ஃபேமிலி அப்படிங்கறது பேக்ரௌண்ட் அப்படிங்கறது ரொம்பவே அவள் ஒரு ஏழ்மையான ஃபேமிலி அவங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஏழ்மையான ஃபேமிலி அவங்க அவங்க அன்ன அன்னன்றைக்கி சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பொண்ணா அவங்க ஃபேமிலி வந்து அப்படி கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி அவள் என்ன பண்ணான்னாள் என்னுடைய நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில்தான் நானும் படித்தேன் அவளும் என் கூட வந்து படித்தா அவள் என்னென்னா டென்த்து வரைக்கும் வேறு ஸ்கூலில் படிச்சுட்டு லெவன்த்து ட்வெல்த்து வந்து ஏ நான் படிக்கிற ஸ்கூலில் வந்து படித்தா அவள் பேர் நிவேதா அவள் என்னென்னா ரொம்பவே சூப்பராக படிப்பாள் யாருக்கூடயும் பேசமாட்டாள் அவள் வந்து சைலன்ட்டாகவே இருப்பாள் நல்ல ஒரு மார்க்கை ஸ்கோர் பண்ணுவாள் லெவல்த்லையாக இருக்கட்டும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு தௌசண்ட் ஒன் ட்வென்ட்டி சம்திங்கெலாம் நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க ஸ்கோர் பண்ணுவாள் ஆனால் ஆனால் அவளுக்கு வந்து படிக்க வந்து மேலே வந்து படிக்கிறத்துக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மியாகிடுச்சி இதுக்கு ரீஸன் என்ன அப்படின்னா அவங்க ஃபேமிலி தான் வந்து எங்களால் படிக்க வைக்க முடியாது அதுமாதிரி அப்படிங்கிற ஒரு ரேஞ்சிக்கெலாம் வந்து அவங்க போய்விட்டாங்க அதனால வந்து அவளுடைய படிப்பை வந்து ட்வெல்த்துக்கப்புறம் கண்ட்டினியூ பண்ண முடியாமல் அவளுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க ட்வெல்த்தில் வந்து நிறையவே மார்க்கு தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுக்கு மேலே கூட மார்க் எடுத்தாள் ஆனால் அவள் வந்து கண்ட்டினியூ பண்ண முடியலை